எங்கள் மாநிலத்தில் வந்து விஷ்வா கிரிக்கெட் கிளப்புன்ட்டிருக்கு அது வந்து நிறையா பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க டோர்ணமெண்ட்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால நிறையா வின் பண்ண முடியுது அண்ட் நிறையா என்கரேஜ் பண்ணுறாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதனால சீக்கிரமே வேலை கிடைக்கிது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் சீக்கிரம் வேலை கிடைக்கிது நாங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுனா சீக்கிரமே வேலை கிடைச்சிடுது நல்ல வேலையும் கிடைச்சிடுது இந்த மாதிரி நிறையா ஸ்பான்சர் பண்ணுறனால எங்களுக்கும் எல்லாேரும் சந்தோஷமாக இருக்க முடியுது இந்த மாதிரி இன்னும் நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னால் இன்னும் நல்லா இருக்கும் நிறையா டோர்னமெண்ட்ஸ்கெலாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறனால எங்களாலேயும் தைரியமாக போய் விளயாட முடியுது இன்னும் நிறையா இந்த மாதிரி கிளப்ஸ்யெலாம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறையா பேர் வந்து விளையாடுவாங்க நிறையா திறமையலாம் வெளியே வரும் இல்லையா